செய்திகளில் காட்டப்படும் விஷயங்களும் நிஜத்தில் நடக்கும் விஷயங்களுக்கும் என்ன வித்தியாசோன்ணு சொல்லி கேட்டுருக்கிங்க கண்டிப்பாக வந்துட்டு வித்தியாசம் இருக்குங்க செய்தி இதழ்கள் லெல்லாம் நம்ப அரசியல் வாதிங்க என்ன சொல்றாங்க இது நடக்கும் அது நடக்கும் இது பண்ணித்தரோம் அது பண்ணித்தரோம் சொல்லி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் நிஜத்தில் அதெல்லாம் நடந்துட்ருக்கா கண்டிப்பாக கிடையாதுங்க அதெல்லாம் எதுவுமே அவங்க பண்ணிக் கொடுக்கறதும் இல்லை அவங்க வந்துட்டு அப்போதைக்கு பதவியில உட்காறதுக்காக பேசுகிற பேச்சு தான் அது நீங்கள் பொய்யான செய்திகளை கண்டுள்ளீர்களா பொய்யான செய்திகள்ன்னா அது அவங்க சொல்றதை தானங்க நாங்கள் நம்பிக்கிட்ருக்கோம் அவங்க என்ன செய்தி இதழ்கள் என்ன போடுறாங்களோ அதைபத்தி தான நாங்களும் தெரிஞ்சிக்கறோம் அது தான் உண்மைன் சொல்லி நம்பிக்கிட்ருக்கோம் இது சமூகத்தை எப்படி பாதிக்கிறது சமூகத்தை எப்படி பாதிக்கிறதுன்னா அந்த என் என்ன ஒரு நல்ல நியூஸ் கன்வே பண்ணனுன்றதை அந்த செய்தி சொல்கிறவங்கக்கிட்ட தான் இருக்கு அவங்க தப்பான நியூஸ் கன்வே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது க தப்பாக தான் போய் சேரும் அவங்களை நம்பி தானே நியூஸ் பேப்பரை வாங்கறோம் படிக்கிறோம்